எங்களோடய பகுதியில் வந்திட்டு இருக்கிற மருத்துவமனையில் வந்திட்டு அறுவை சிகிச்சை கருவிகள் வந்திட்டு கொஞ்சம் க கம்மியாக தான் இருக்குது என்னோடய தம்பிக்கு வந்திட்டு ஆக்சிடண்ட் ஆனால் டைம் வந்திட்டு பக்கத்தில் இருக்கிற எங் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போகும் போது அங்கே வந்திட்டு ஃபெசிலிட்டீஸ் இல்லாததனால வந்திட்டு மதுரைக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க ஸோ மதுரைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் தம்பிக்கு வந்திட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்திட்டு அவன் நல்ல படியாக வந்தான் இன்னும் வந்திட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையிலையும் வந்திட்டு தேவையான அளவு வந்திட்டு எல்லாமே இருந்திருந்துச்சி அப்படினா அவ்வளோ தூரம் கொண்டு போய் ஐ மீன் மதுரை வரைக்கும் வந்திட்டு தம்பிய கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நான் வந்துட்டு இங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்துக்கலாம் இது